எங்கள் தோட்டத்தில் பயிறு வந்து தென்னைங்கன்று போடுறோம் தென்னைங்கன்று போடுறோம் வாழைக்கன்னு போடுறோம் அது இல்லாமல் இன்னும் நாற்றுங்கல்லாம் கொஞ்சம் பண்ணுறோம் அதில் வந்து தென்னைங்கன்று வந்து மழை பெய்ஞ்சுனா அவங்களே வியாபாரிங்க வந்து நம்ம வீட்டாண்டே கேட்டு எடுத்துட் போயிடுவாங்க ஒரு கன்று விள ஆறு மாசம் அது பயிறு பண்ணணும் அது தென்னைங்கன்னு வாழைக்கன்னும் அந்த மாதிரி தான் அதுவும் வந்து பார்த்துட்டு தோட்டத்தோடய வந்து வாங்கின் போயிடுவாங்க இது பயிறு எல்லாம் வந்து இங்கே மட்டும் தான் விற்க முடியும் அதே சந்தையெல்லாம் கொண்டு போய் வச்செல்லாம் விற்க முடியாது சந்தைக்கெல்லாம் போக முடியாது அது வந்து பொருளாக இருந்தால் தான் எடுத்துட்டு போக முடியும் அதுவும் மற்ற மாநிலத்து காரங்க வந்து அங்கேருந்தே வருவாங்க வந்து தோட்டத்திலே பார்த்துட்டு நல்லா பயிறு இருக்குது தென்னைங்கன்னு நல்ல கன்றுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க வாழைக்கன்னையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறம் சாமந்திக்கியான பயிறு வந்து இருக்கும் அதையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனாலேவே அதுக்கெல்லாம் வீதின்லாம் இன்னும் இல்லை வீட்டாண்டே வச்சு விற்றுக்குலாம்